ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கள் பழனியா ஆமாம்ங்க போன வாரம் ஒரு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போனோம் ஒரு ஃபேமிலி ஆ ஆமாம்ங்க ஆமாம் ஆ ஆ ஹலோ கேட்குதாங்க ஆ கேட்குது ஆ சரி சரிங்க அப்போ அதெல்லாம் ஃப்ரீ தாங்க ஃப்ரீ தான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க அதெல்லாம் கரெட்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கிலோமீட்டருக்கு ஒரு பதினாரூபா வரும்ங்க அதெல்லாம் கரெட்டாக வண்டியும் புது வண்டி தான் அதெல்லாம் சேஃப்பாக போயிவிட்டு வந்துரலாம் வண்டியில ஹேர் பேக்கும் நாலு ஹேர் பேக்கு இருக்கு வண்டி எல்லா கண்டிஷனாக புது வண்டி தாங்க மூணு வருஷம்தான் ஆச்சு அதெல்லாம் கரெட்டாக போய்விட்டு வந்துரலாங்க நீங்கள் எத்தனப்பேர் வரீங்க என்ன மற்ற விஷயம் அதை சொல்லிடிங்கன்னா கரெட்டாக சரி சரிங்க ஆ சரி சரி அப்புல்லாம் காசு இல்லைங்க நீங்கள் ஃபுட்டு ஃபுட்டு செலவு நீங்கள் பார்த்துக்குணும் எங்கள் ட்ரைவர் பேட்டா மட்டும் ஒரு ஆயரூபா ஆ அப்புறம் எக்ஸ்ட்ரா டோல் காசு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிகிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆ ஆ அது வாங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் அதான் அட்வான்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் எதுவும் வேண்டாம்ங்க நீங்கள் அதெல்லாம் தேவைல்லங்க நீங்கள் காலைல வீட்டில் கிளம்புறப்பையே ஃபோன் பண்ணிருங்க நீங்கள் நான் வீட்டுக்கே வந்தடுறேன் வந்துவிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் ஆ ஆமாம்ங்க ஆமாம் சரி சரி சரி அப்போ ம் சரி அப்போ நான் அப்போ அங்கேயே வந்துடுறேங்க ம் சரி சரி சரிங்க அப்புல்லாம் இல்லைங்க இந்த டைம் கூட ஃப்ரீயாக தான் இருக்கும் கோயிலும் போனிங்கன்னா அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துரலாம் வெயிட் பண்ணி ஆ அதெல்லாம் ஆ அதெல்லாம் கரெட்டாக பண்ணிக்கலாங்க அதெல்லாம் கரெட்டாக பண்ணிருவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் திருப்தி அடையுற மாதிரி பண்ணிக்கலாம் சரி சரி சரி நீங்கள் அப்புறம் கால் பண்ணுறிங்களா இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு சரி தேங்க் யூ தேங்க் யூ ஆ ஆ சரி ஓகேங்க சேவ் பண்ணிக்கிறேன் சரி சரி ஓகேங்க தேங்க்ஸ் ஆ